இப்போ பார்த்திங்கனா எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இல்லை எல்லாம் கீழே உக்காந்துதான் சாப்பிட்றோம் பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போது டைனிங் டேபிள் வாங்கலாம்ன்னு நாங்கள் பர்னிச்சர் கடைக்கு போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு ஷாப் போயிருந்தோம் டார்லிங் போயிருந்தோம் அப்புறம் ஷாப்டார்னிக்ஸ் போயிருந்தோம் அங்கே வந்து ஷாப்டார்னிக்கில் இல்லை டையனிங் டேபிளு ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்டு ரெஃபர் பண்ணிணாங்க காமதேனுக்கு போங்கணுட்டு அங்கே போய் பார்த்தோம் ஒரு நிறைய பர்னிச்சர் காமிசாங்க அதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள் டேபிள் வந்து கண்ணாடியில் இருக்கிற மாதிரி காமிசாங்க வீட்டில் குழந்த இருக்கிறனால அது செட் ஆகாது உடச்சிருவாங்கனுட்டு அதுக்கு அப்புறம் வுட்டனில் பார்த்தோம் அது ரெண்டு மூணு வெரைட்டி பார்த்தோம் நல்லா இருந்தது ஸோ பிடிச்சிருந்ததுன்ட்டு ஒரு வாங்கிவிட்டு வந்தோம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இப்போ ஃபேமிலியாக உக்காந்து நாலு பேர் அஞ்சு பேர் உக்கார மாதிரி வாங்கிவிட்டு வந்தோம் இப்போது அதில் உட்காந்து சாப்பிட சர்வ் பண்ண ஈஸியாக இருக்குது பக்கத்திலே ஹாண்ட் வாஷ் இருக்குது அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது ஓகே பரவாயில்ல